பருவகாலங்கள்ல செடி வளக்கிறத பற்றி பராமரிக்கிறத பற்றி சொல்ல விரும்புகிறோம் நான் எந்த காலக்கட்டமும் இல்லை இப்போ கோடைக்காலத்தில் வந்து தண்ணி ஊற்றி வளர்ப்போம் உரம் போட்டு செடி நல்லா பூச்சி அரிக்காதபடி அதை ரொம்ப அக்கறையாக கவனமாக பார்த்து செடிகளை நல்லா வளர அதுக்குண்டான எல்லா வண்ட் அதுக்கு தேவையான எந்த விதமான காரியங்களையும் பண்ணுவோம் அதே நேரத்தில் பனிக்காலத்தில் வந்து பாருங்கள் செடிகளுக்கு தண்ணீர் தேவையில்லை பனிகள்லையும் அது நல்லா வளந்துடும் அப்படி செடிகளை பார்த்து பராமரித்து செய்வது எனக்கு ஒரு ஒரு விருப்பமும் ஒரு ஆர்வமும் கூட என்பதை சொல்லிக்கொள்கிறோம்